நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எ எடுத்த நல்ல ஃபோட்டோன்னா நல்ல ஃபோட்டோன்னா ஃப்ரைஸ் வாங்கின ஃபோட்டோ அது ஒரு போட்டி என் காலேஜ்ல ஒரு போட்டி அது நல்ல ஃப்ரைஸ் எடுக்கிறது நான் சேர இன்ட்ரெஸ்ட் இல்லை பசங்கள் தான் நீதான் ஃபோட்டோ எடுப்பியேடா ஃபோட்டோ எடுப்பியே நல்லா சேர்றா சேர்றா சேர்றான்னாங்க சரி சேர்ந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் சன்ரைஸு செட் ஆகுறத பார்த்தேன் அழகா ஒரு ரோஜாப்பூ பூத்திருந்திச்சு அது இடையில இலைக்கும் ரோஜாப்பூவுக்கும் இடையில சூரியன் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து நானே எடிட் பண்ணி அப்லோடு பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃப்ரைஸு கிடைக்குன்னு நினச்சுப் பார்க்கல ஃபஸ்ட்டு ஃப்ரைஸே கிடச்சிட்டு சரி கிடச்சிது கிடச்சிட்டு அந்த ஃபோட்டோ அப்படி என்ன இருக்குதுன்னா கேட்டால் தம்பி நீங்கள் நீங்கள் மட்டும் தான் நேச்சர் எடுத்துருக்கீங்க அதே மாதிரி வெயிட் பண்ணிப் போட்டீங்கள் போஸ்ட்டு அப்படிங்கிறாய்ங்க ஏன்னா ஃபோட்டோன்னா என்ன உடன உடனே போட்டுருவாங்க போல் நான் லேட்டாக போட்டேன் எது போட்டால் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்காண்டியே ப்ரைஸு கொடுத்தாய்ங்க ஸ்டோரி சொல்கிறளவுக்கெல்லாம் அதில் ஸ்டோரி இல்லை இதுதான் கதை எனக்கு சேர இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒன்று சே அவங்க ஃப்ரெண்ட்ஸு வீம்புக்காண்டி சேர்ந்தேன் ஆனால் ஃபோட்டோ எடுக்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் இந்தப் போட்டில எடுத்து ஃபோட்டோவை அதில் அப்லோடு பண்ணி அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சேர்ந்த ப்ரைஸ் கிடச்சிருச்சி அதுதான் நான் எடுத்த நல்ல ஃபோட்டோ எனக்கு பிடிச்ச ஃபோட்டோவும்